ஆமாம் நீங்கள் ஆ சரி ஆ ஓகே பத்து பேரு போகிறமாரி கார் ரெடி பண்ணித்தரேன் அதுக்கு ரெண்ட் வந்து தர்ட்டி தௌசண்ட் அக்கமோடேஷன் ஃபுட் எல்லாமே நாங்களே பார்த்துப்போம் நீங்கள் தர்ட்டி தௌசண்ட் மட்டும் கொடுத்தா போதும் அதுலையே வந்து எல்லாமே வந்துடும் தனியாக எதுக்கும் அமௌண்ட் வாங்க மாட்டோம் என்னென்ன ஊருன்னால் ஃபர்ஸ்டு கன்னியகுமாரியில ஸ்டார்ட் பண்ணி தூத்துக்குடி ராமேஸ்வரம் அப்படியே ஊட்டி கொடைக்கானல் அப்புறம் அப்படியே திருச்சி வந்து பெரம்பலூர் வந்துடணும் ஆ ஓகே எல்லோருக்கும் ஃப்ரீயாக இருக்கற மாதிரி கார் அரேஞ்ச் பண்ணுறேன் அமௌண்ட் எப்போது போட்டு விடுவீங்க இப்போதே பே பண்ணிணா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆ அது ஓகே புரியலை இல்லை அது வந்து நேரில் பார்க்கும்போதுதான் அந்த ப்ராஸஸ்ஸெலாம் பார்த்துக்கலாம் உங்களை எங்கே பிக்கப் பண்ணணும் ஆ ஓகே ஆ சரி பத்து பேரும் சின்ன பிள்ளைங்களா இல்லை வயசானவங்களா ஆ சரி ஓகே அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணித்தறோம் ஆ சரி